பெரும்பாலும் வந்து மதல்லாம் எனக்கு எதுவும் செஞ்சது கிடையாது இந்த மதத்துனால் நான் சேவையெல்லாம் இது வந்து இந்த மதம் அந்த சேவை செஞ்சிச்சு அப்புடில்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஒரு சிலது நடந்துருக்கு ஆனால் இது தான் ஃபுல்லாக அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்புல்லாம் சொல்லுற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கல அப்படி நடந்துருந்தால் எங்கள் ஊரில் நிறையா நடக்கும் நான் பார்த்துருக்கேன் இதாட்டெல்லாம் சேவைகள்லாம் செய்வாங்க எங்கள் அப்பாவே போவாங்க அப்பா எங்கள் மாமா சித்தப்பா எல்லாருமே போவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணெல்லாம் போவாங்க எப்போவுமே ஆனால் நான் அதாட்டெல்லாம் வந்து இது எதுவும் இப்போ நிறையா என் கண்ணு இது இதுக்காண்டி பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் இதுக்காண்டி அடிக்கடி நடைவிடுறதா இல்லையா அடிக்கு அதிக அதிகப்பட்சம் வாய்ப்பில்லை எப்பையாச்சும் அதிகப்பட்சம் எப்படியாது நடக்கும் எப்பையாச்சு நடக்கும் ஏ தவிர அடிக்கடி நடக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது ரொம்ப நாள் ரொம்ப நாள் எப்பையாச்சும் வருஷத்துக்கு ஒரு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை மாதிரி நடக்கும் சேவையெல்லாம் அதிகப்பட்சம் அப்படி தான் நடந்ததே தவிர டெய்லியுலாம் வாய்ப்பு எதுவும் இல்லை வாய்ப்பு கிடையாது அது மாட்டோம் எனக்கு வந்து செய்யுன்னு பார்த்தா ம ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறையா சாப்பாடு இல்லாதவங்க நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து செஞ்சுக் கொடுக்கணும் அது தான் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது தான் எனக்கு செய்ணுன்னு இது மற்றபடி வேறு எதுவும் வந்து இதெல்லாம் கிடையாது சேவை செய்யணுன்னா எனக்கு அரசாங்கம் இது அரசாங்கம் செஞ்சிக் கொடுக்கணும் அதெல்லாம் ஆனால் இங்கே எனக்கு செய்யணுன்னு தோன்றது வந்து சாப்பாடே இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க இருக்கறதுக்கு இடம் இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் இருக்காங்க நிறையா பேர் அதை மாதிரிலாம் உள்ளவங்கள்லாம் வந்து நல்லா நல்ல இடத்துக்கு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அவ்வளோ தானே தவிர வேறு எதுவும் எனக்கு கிடையாது அந்த மாதிரி வேறு எதுவும் வந்து நல்லது நடந்தாலும் எனக்கு நெ நிறையா பேர் செய்யுறது நண்பர்களும் சேர்ந்து நான் நான் ஒண்டி செய்ய மாட்டேன் என் நண்பர்களையும் சொல்லி இதாட்டம் செய்ங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அதாட்டம் எனக்கு வந்து அதாட்டம் வந்து எதுவும் பெருசாக வந்து எதுவும் இதெல்லாம் கிடையாது ஓ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டினாச்சும் இதாட்டம் யாருக்காச்சும் இதை எல்லாருக்கும் வீடு கட்டிக் கொடுக்கணும் மட்டும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி எப்படியாச்சும் வாழ்க்கையில ஒரு வாட்டினாச்சும் செஞ்சிரணும் அதாட்டம் வீடே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் சாப்பாடு சாப்பாடுங்கிறதை வந்து உள்ளதுல முக்கியமானதுனா வந்து சாப்பாடுக்காண்டி தான் வேலை செய்யறதே வந்து சாப்பாட்டுக்காண்டி தான் அந்த சாப்பாடே வந்து இல்லாமல் இல்லைன்னா அதை வந்து என்ன பண்ண முடியும் சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியமே சாப்பாடு தான் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது அதனால் சாப்பாடுங்கிறது வந்து மிக முக்கியமானது வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதுன்னா வந்து சாப்பாடு தான் முதல்ல அந்த சாப்பாடு வந்து வந்து ம அரசாங்கமே வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் எல்லாருக்குமே வந்து அதிகப்பட்சம் எல்லாருமே அரசாங்கமே கொடுத்துட்டா நல்லது தான் அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து பண்ணுதுன்னா நல்லது நம்ப மக்களாலலாம் எதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரல்லாம் எதுவும் வந்து எதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க எதுவும் செய்யவும் மாட்டாங்க இங்கே இருக்கவங்க வந்து அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க பார்த்துட்டு போவாங்க அவங்கவுங்களுக்கு தேவைன்னா செஞ்சுப்பாங்க அது தான் இங்கே எல்லாருக்கும் எல்லாரோட இயல்புமே நம்ப என் நிலம எனக்கு ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கிக் கொடுக்கணும் எ சாப்பாடு இல்லாதவங்க அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கிக் கொடுக்கணும் அப்போ அப்படில்லாம் சேவை செய்யணும் நிறையா இடத்துல நிறையா பேர்ருக்காங்க சாப்பாடு இல்லாமல் நிறையா பேர் எல்லா இடத்துலையுமே நிறையா பேர்ன்னு எல்லா ஊர்லையுமே இருக்காங்க சொல்ல போனால் எல்லா ஊர் எல்லா பஸ்ஸ்டாண்டு எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வாங்கிக் கொடுக்கணும் அரசாங்கம் வந்து செய்யணும் அதையும் ம மதம்லாம் வந்து மதத்துலேந்து வந்து ச அப்புடில்லாம் செஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை ஆனால் வந்து ஒரு சில ப வாட்டி செய்வாங்களே தவிர ம செய்யாமே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது செய்வாங்க ஆனால் வந்து அந்தளவுக்குல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இது தான் சொல்லுற மாதிரி எனக்கு வந்து அதிகப்பட்சம் வந்து எல்லா மக்களுக்கும் சாப்பாடு இல்லாமல் எல்லா சாப்பாடு இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அந்த சாப்பாடு சேவையை வந்து வாங்கிக் கொடுக்கணும் அதாட்டம் என் நண்பர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி செஞ்சு என்னோட வாழ்க்கையில எப்படியாச்சும் அதை வந்து செஞ்சிரணும் ஆனால் அந்த மதம் வந்து செய்யுமா செய்யாதா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியல அதை வந்து செய்யும் செய்யாது அப்படிங்கிறது வந்து நடக்குமா நடக்காதா அதை மாதிரி தான் அது ஆனால் எ நான் வந்து செய்வேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு